ஹலோ யாருங்க ஓ ராஜேஷா சொல்லு சொல்லு ராஜேஷ் ரொம்ப நாளாக ஃபோனை காணாம் என்ன பண்ணிகிட்ருக்குற வீட்டில நல்லாயிருக்காங்களா குழந்தைகலாம் ஆ நல்லா இருக்காங்கடா வேலை நான் இந்த காண்ட்ரேட் க்ளீன் பண்ணுற காண்ட்ரேட் எடுத்து செஞ்சிகிட்ருக்குறேன் மண்டபம் இதுக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு இருபது முப்பது ஆளை கூப்பிட்டு போய் க்ளீன் பண்ணுற மாரி காண்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன்டா புரியல கஷ்டமான வேலை என்ன நம்ம பண்ணுறது எல்லாம் கஷ்டமான வேலை தான் அது போன வாரம் கூட ஒரு மண்டபத்துக்கு நாற்பது ஆளை கூப்பிட்டு போனேன் பெரிய ஆடரு ஒன்று அதில் ஒரு அஞ்சாறு பொம்பளைங்க வந்துட்டு திடீர்னு வேலை இருக்குது மண்டபத்து வரைக்கும் வந்துவிட்டு ரிட்டன் போய்ட்டாங்க அது என்னது இது ஒர்க் அதிகமாக வேலை அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் அன்னக்கு ஃபோன் போட்டு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து அதை முடிக்கங்காட்டி போதும் போதும்ன்னு சிரமம் ஆகிப்போச்சு அந்த மாதிரி அப்பப்போ நடக்கும் அது அப்புறம் தொழில்ல சகஜம் தானே அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் தாங்கி தான் வேலை செய்யணும் அது எல்லா டைமும் இல்லை ஒரு ஒரு சில டைம் கரெக்டாக ஆளுங்க வந்துருவாங்க ஒரு சில டைமில் ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்புறம் முன்னே பின்னே இப்போ சிரமப்பட்டு தான் அப்புறம் ரெடி பண்ணி போய் பண்ணோம் ஏன்னா அப்புறம் நம்மள நம்பி காண்ட்ராக்ட் குடுக்கிறானா அவங்களுக்கு கரெக்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும்ல நம்ம ம் ம் ஆமாம் ஆமாம் ஆமாடா ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி தான் ஆ ஆ சம்பளம் ஓரளவுக்கு கிடைக்குது அதை அப்படியே ஓடிட்டிருக்குறேன் ச சம்பளம் நமக்கு காண்ட்ராட்டு தான் நம்ம ஆளுங்க கூட்டிடு போய் மொத்தமாக பேசிக்குவேன் க்ளீன் பண்ணுறது ஒரு மண்டபத்துக்கு இவ்வளோன்னு ஆளுங்களுக்கெலாம் ஒரு ஏழ்நூறுரூவா எட்நூறுரூவா அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு அதுப்போக டெய்லியும் ஒரு ரெண்ட்ரூவா நிற்கும் அப்புறம் நம்ம செலவு போக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா டெய்லியும் கிடைக்கும் அவ்வளோதான் செலவை ஓட்டிக்கலாம் என்ன தொந்தரவு அது அது எப்பயுமேலாம் அந்த மாதிரி இருக்காது எப்போயாவது அந்த மாதிரி சம்பவம் நடைபெறும் அது ஒன்றும் பண்ண முடியாது எப்பயுமே அந்த மாதிரி நடக்காது எல்லாம் கரெக்டாக வந்துருவாங்க ஆமாம் இப்போ ஆள் நம்ம ஒரு முப்பது ஆள்னால் நம்மள நம்பி கரெக்டாக இது வேலை கொடுத்துட்ருப்போம் சப்போஸ் ஒரு பெரிய காண்ட்ராக்ட் எடுத்தோம்னால் ஒரு இருபது ஆள் வெளியிலருந்து கூப்பிட்டு வரும்போது தான் அதில் ஒரு அஞ்சு ஆள் பத்தாள் இந்த மாதிரி டக்குன்னு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போய்டுவாங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் நம்ம வேலையில மற்றபடி நம்ம வேலை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்ல ஒரு கரெக்டான தொழில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரி வந்தால் வா சரி வந்தால் வா வந்தால் வா அதாவது வேலை யாருக்காவது வேணும்னாலும் சொல்லு பண்ணிக்கலாம் ஆ சரிடா ஆ நீ நீ அவங்களேலாம் நேரில் கூட்டிகிட்டு வா அவங்கள ரெகுலராக வேலைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம பண்ணிக்கலாம் சரியா சரிடா வாடா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வா பேசிக்கலாம் ஆ வச்சிடட்டுமா ஆ ஆ ஆ